ஃபோன் வந்து ஃபோன் வந்து பயன்படுத்துறதுக் வந்து ஆப்சன் என்னென்னா இது யூடியூப் பார்க்கலாம் சேர்சேட்டு வாட்ஸ்ஆப் இதெல்லாம் பார்க்கலாம் அதே மாதிரி பெரியவங்கலாம் அதெல்லாம் பார்க்கறோம் பிரச்சனை இல்லை சின்ன பசங்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் ஃபோன் வேணும் ஃபோன் வேணும்னு சொல்லி ரச்ச பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஃபோனில் வந்து படிக்கிற விஷயம் இருக்குது விளையாட்றதும் இருக்குது அதிகப்பட்ச பசங்க எங்கே படிக்கிறது கண்டுக்கறது இல்லை அது எடுத்துக்கறது இல்லை அந்த விளையாட்டு விளையாட்டு இந்த கேம் விளையாண்டுட்டே இருக்கிறது அதில் நிறையா பசங்க ரொம்ப இது ஆகிறாங்க நிறையா அதுலேயே முழ்கிறாங்க மே க ஒரு மாதிரி ஆகிர்றாங்க எப்படின்னு சொல்ல தெரியல ஆனால் இப்போ இருக் வரற குழந்தைங்க ஃபோன் கொடுத்தா தான் சாப்புடுவன் சொல்கிறாங்க ஆனால் அது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஆனால் அது என்னென்னு சொல்ல தெரியல ஆனால் அது தப்பு தான் ஃபோன் பார்த்துட்ருக்கறது தப்பு தான் பசங்க கையிலாம் ஃபோன் ஜாஸ்தி கொடுக்காதீங்க